எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டீ கப்ஸ் இப்போ எங்கள் சித்தியோட வீட்டுக்கு இல்லை எங்காவது நான் போனேன் அப்படினா அவங்க வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா எதுனா டீ கப்ஸ் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வருவேன் ப்ளஸ் வந்து எதுனா ஸ்டோர் போனோனா நியூ மாடல் எனக்கு டீ கப்ஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து அதில் என்ன ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படினா இப்போ நான் புதுசாக கப் வாங்கறேன் அப்படினா தண்ணீர் குடிக்கிறத்துக்குனு இந்த கப் வச்சிக்கணும் டீக்கு இந்த கப் வச்சுக்கணும் லைக் இந்த வர காஃபி இந்த வர டீ அந்த மாதிரிலாம் போடுறாங்கனா அதுக்கு கப் வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி நான் கப்ஸ் அந்த கப்பில் பிடிச்சி அந்த ஸ்மெல்லை நல்லா ஸ்மெல் பண்ணி குடிக்கிறப்ப அது ஏதோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஒரு பாசிட்டிவ் வைப்டா ரொம்ப சாட்டிஃபாக்ஸ்டா இருக்கும் ஸோ என்ன பொருத்த வரைக்கும் அந்த கப்பை பொருத்த வரைக்கும் இதுதான் நான் சொல்லி சொல்லுவேன்